எனக்கு ஒரு சிம் வேணும் என்னோட பழைய நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சி அந்துல வந்து அதில் ஐடி ஃப்ரூஃப் வந்து வேற ஒருத்தவங்களோட பேர் இருக்குது இப்போ எனக்கு அதே நம்பர்ல சிம் கிடைக்குமா சிம் எப்படி இருக்கும் இப்போ நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ணிக் கொடுப்பீங்களா இல்லை அதே நெட்ஒர்க்ல கொடுப்பீங்களா ஓ அப்படியா சரி சரி எவ்வளோ வரும் அமௌண்ட்டு த்ரீ ஹண்ட்ரேடு ஓகே அது ப்ளான் பற்றி சொல்கிறிங்களா ஒன் இயர் ப்ளான் த்ரீ மாதம் ப்ளான் அது மாதிரி

ஓகே இல்லல்ல எம்என்சி வேணாம் ஏன்னா அதே நெட்ஒர்க்ல வாங்க்கிறேன் ஆதார் கார்ட்ல வந்து ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ரெண்டும் வேணும் ஒர்ஜினல் வேணுமா இல்லை ஜெராக்ஸ் மட்டும் போதுமா ஜெராக்ஸ் சரி ஓகே

ஆதார் கார்ட்ல உள்ள கார்டு ஓகே சார் ஆ ரேகை வைக்கணும் ஓகே ஓகே ட்ரெஸ் சென்ஸ் எப்படி சும்மா நார்மலாக இருந்தால் போதும்ல சரி சரி ஆ ஆ ஆ இப்போ ரெண்டு பேருக்கு சிம்மு வாங்கணும் ரெண்டு பேர் வரலாமா எப்போ வரலாம் அப்படியா சரி சரி நான் ஒரு ட்வெல் ஓ க்ளாக் போல் வருவேன் ஆ சரி நாங்கள் ரெண்டு பேர் வர்றோம் ரெண்டு பேருமே சிம் வந்து மிஸ்ஸாயிருச்சு அவருக்கு வந்து வேற நெட்ஒர்க்கு எனக்கு ஒரு நெட்ஒர்க் ஒன்றும் பிரச்சனை இல்லையே சரி சரி ஆ ஓகே சரி ஓகே நாளைக்கு நான் வந்துடுறேன் ஆ சரி கண்டிப்பாக நான் எடுத்துட்டு வர்றேன் ஆ சரி ஆ ஓகே தேங்க்யூ